இது ட்ராவல்ஸ்சுங்களா சார் இங்கே கொஞ்சம் ட்ராவல்ஸ் வரணுங்க சார் நீங்கள் கோயில் பாக் கோயிலுக்கு போகணும் ஃபேமிலியோடு வண்டி வரணும் சார் எங்களுக்கு வருவீங்களா ஓமினி வந்தால் கூட போதும் ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் கிலோ மீட்டர் வரைக்கும் எல்லாம் லீவில் இருக்கிறாங்க சரி சுற்றி பார்க்கலான்றது ஒரு ஐடியா சார் ஆ இந்த கிருஷ்ணகிரியில் எதுவும் ஃபேமெஸ்ஸான கோயிலாக காட்டு வீர ஆஞ்சினேயர் அது சுற்றி அங்கே தங்கி பார்க்க வேண்டியதாக வருங்க ரூம் கீம் எடுத்து அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா சார் ஆ ப்ரோக்ராம் அது மாதிரி இருக்குது நீங்கள் எவ்வளோங்க வாடகை கேட்பீங்க சார் என்ன சார் நூறு கிலோ மீட்ருக்கு எட்டாயிரம் ருபாய் கேட்குறிங்க நான் ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ருபாக்கி கேட்பீங்கனு பார்த்தா நீங்கள் என்ன ஹை பட்ஜெட்டாக எதிர் பார்க்குறீங்களே ஆ பார்த்து கொஞ்சம் எதாவது கம்மி குறைச்சிக்கோங்க சார் போய் பார்த்துட்டு கோயில் சுற்றி பார்த்துட்டு ரூம் எடுத்து தங்கிவிட்டு வர்றதுதான் சார் என்னங்க சார் அது கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸான சரி போகலான்ருந்தேன் நாளைக்கு வெள்ளி கெழம சரி சார் நீங்கள் எப்போது வரீங்கனு சொன்னாக்கால் நான் எங்களுக்கு தேவையான மாதிரி நான் புக் பண்ணிடுவேன் நீங்கள் கூப்பிட்டோனே வந்துடுங்கனு சொன்னால் சரிங்க சார் நீங்கள் அனுப்பிச்சி விட்றிங்களா வண்டி சரி சார் எதாவது அட்வான்ஸ் எதாவது பண்ணணுமா சார் டீசலுக்கா சரி சார் நான் பண்ணி விட்டுறேன் வண்டி நல்லாயிருக்கதா கண்டிஸனாக இருக்கிறது கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க சார் ஏன்னால் ஃபேமிலியோடு போகிறது இல்லை சார் ஒன்றும் இல்லை ஃபேமிலியோடு போகிறோங்க அதனால அது கோசரம் கேட்டுக்கிறேன் ஓகே தேங்க் யூ சார் ஓகே